தமிழ்நாட்டில் பொழுதுப்போக்குகளின் நிலை காலப்போக்கில் எப்படி மாறியுள்ளது இப்போ வந்துட்டு பழங்காலத்தில் வந்துட்டு பொழுதுப்போக்குனா எல்லாரும் காடு வச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு பசங்களை கூட்டு போயிட்டு மாங்காய் பறிச்சி சாப்புடுறது கபடி விளாடுறது கிரிக்கெட் விளாடுறது இந்த மாதிரி பெண்களும் சரி ஓடிபிடிச்சி விளாடுறது லாக் அண்ட் கீ விளாடுறது தாயம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க ஆனால் இப்போத்திய காலத்துலலாம் வந்துட்டு எப்படின்னா ஃபோனில் போயிட்டு இருக்குது ஏதாவது கேம்னா கூட தனியாக ஃபோனில் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க யாரையும் கூப்புடாம ஆனால் பழங்காலத்துலலாம் வந்துட்டு விளையாட்டுனாலே இப்போ ஒரு தெரு இருக்குதுனா அங்கே தெருவில் இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஜாலியாக இப்போது ஜாலியாக எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா விளையாடிட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு ஒன்னா ஒரே ப்ளேஸுக்கு போயிட்டு அந்த மாதிரி கபடி இந்த மரங்கொத்தி பறவை இந்த மாதிரி பச்சோந்தி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துட்டு நிறையா விளாடுவாங்க ஆனால் இப்போத்திய காலத்துலலாம் அது அப்படியே எந்த இப்போது விளாட அம்மா நான் விளாட போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் என்னடா விளாட போற அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃப்ரீஃபயர் விளாட போகிறேன் இந்த மாதிரி ஃபோனில் ஆன்லைன் கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சி இப்போத்திய காலத்தில் வந்துட்டு எல்லாமே ஃபோன் பேஸ்டாவே போயிட்டு இருக்குது டெக்னாலஜி மாறுனதுனால இப்போது வந்துட்டு எல்லாம் ஃபோன் ஃபோன் ஃபோன் ஃபோன் இப்போ விளாட்ணுன்னா கூட இப்போ இப்போ பசங்கள்லாம் மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியில் கூட போகிறது இல்லை ஏன்னா அவன் கையில் ஃபோன் இருக்குது இந்தளவுக்கு நம்ம நாடு வந்துட்டு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது